எங்கூரை பொருத்தளவு முதன்மை தொழிலுன்னா நெசவு தான் அதில் வந்து லாபம்னா அதிகமா கிடைக்கிறக்கு வாய்ப்பில்லை ஓரளவுக்குத்தான் லாபம் வரும் அதில் வந்து இப்போ நூல் விலையெல்லாம் கம்மியாகி ரொம்ப போராட்டம் பண்ணி இப்போது எங்களுக்கு நாங்கள் வருமானத்தை விட ரொம்ப கம்மியாகத் தான் இப்போ வந்து தொழில் நடந்திட்ருக்குது இதை வெளியூரிலேந்து வந்து பார்த்து இது பண்ணுவாங்க அப்படின்னா வந்து அது கம்மி தான் சுற்றுலாப் பயணிகள் வந்து இது தெரிஞ்சுக்கிறது வந்து ஒரு சிலர் வர்றாங்க அதிகமாக வர்றதில்லை சுற்றுலாப் பயணிகள் ஆனால் அப்படி வந்து தெரிஞ்சுட்டு போய் ஒரு சிலர் வந்து எங்களுதில உதவியும் செஞ்சுருக்கறாங்க சுற்றுலாப் பயணிகளடையும் இந்த பரம்பரியத் தொழில் வந்து இப்டி வீழ்ச்சியடையுதா அப்படினு சொல்லி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருக்கறாங்க அதிகமாக ஹெல்ப் பண்ணிக்கிறாங்கன்னா இன்னுமே பாரம்பரிய தொழிலுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இல்லேன்னு தான் சொல்லணும் இப்போ நாங்கள் வந்து கார்மென்ட்ஸ் வெச்சு ஓட்டறோம் இப்போ நூல் விலையிலனால நூல் வெலையெல்லாம் கம்மியானதினால இப்போ நாங்கள் ரொம்ப சரிவில் இருக்கிறோம் இதையே நாங்கள் வா செய்கிற தொழிலுக்கான ஏ வருமானம் எங்களுக்கு கிட்டல இன்னமுமே இல்லை இப்போது முதலெல்லாம் நல்லா லா இதில் லாபம் இருக்குது நட்டம் இருக்குது இப்போது வந்து நாங்கள் செய்கிற வேலைக்கான இல்லை ஊதியம் கூட எங்களுக்கு கிடைக்கிறதில்லேன்னு தான் சொல்லணும் ஏன்னால் நூல் வில சரிஞ்சு இப்போ நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறோம் இதை விடவும் முடியாது இது பாரம்பரிய தொழிலாகிப் போச்சு இதை விடவும் முடியாது இது விட்டு எங்கனால் அங்கட போகவும் முடியாது இது தான் எங்களுக்கு மெய்ன் இன்னும் வரவங்க வந்து வெளியிலிருந்து வரவங்க இதை பார்த்து கொஞ்சம் உதவி செய்யலாம் செஞ்சால் எங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா பெனிஃபிட் கிடைக்கும் இதை சார்ந்து நெறைய பேர் இதை சார்ந்து நாங்க வாழறோம் ஒரு ஐநூறு குடும்பத்துக்கு மேல் நாங்கள் இதை சார்ந்து வாழ்ந்துகிட்ருக்கிறோம் இதில் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ண வெளியிலிருந்து வந்து பார்த்து எங்களுக்கு ஹெல்ப் பண்கிறேன்னு கேட்டுக்கறோம் ஹெல்ப் பண்ணிணா சிறப்பாக இருக்கும்